தமிழ் வழியில் தமிழ் அப்படினாலே ரொம்ப அழகான ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம் தமிழில் நிறைய விஷயங்கள் இருக்கு தமிழ் படிக்கிறதை தாண்டி நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கு இப்போது பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி உச்சரிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் தமிழ் வந்து நிறைய படிக்கலாம் வாசிக்கலாம் புக்கில் இருக்கிறத தாண்டி இப்போது தமிழ் உச்சரிப்பு ஒருத்தவர்களுக்கு கரெக்ட்டாக இருக்கா இப்போ அவர்களுக்கு எல்லா எழுத்துக்களும் வருதா லழற அந்தமாதிரி எழுத்துக்கள் உச்சரிப்பு நாக்கு அந்த பிரழுறது இந்தமாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வாழைப்பழத் தோல் வழுக்கி வயதான மூதாட்டி கீழே விழுந்தாள் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கும் ழ அந்த இடம் அந்த உச்சரிப்பு இந்த ப்ரொனௌன்சேஷன் இதெல்லாம் கரெக்ட்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இதெல்லாம் வந்து இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம்னு நம்ம சொல்லலாம்